ஹலோ ஹலோ ரத்தினம் கறி கடைங்களா எங்கள் வீட்டில் பையனுக்கு கல்யாணம் பண்ணி விருந்து போடுறோங்க வர இருபதாந்தேதி பண்ணலான்ட்டு இருக்கங்க சரிங்களா எங்களுக்கு வந்து ஆட்டுக்கறி ஒரு பத்து கிலோ வேனுங்க ஒரு கிலோ என்ன விலைங்க சரிங்க எங்களுக்கு ஒரு பத்து கிலோ வேணுங்க நான் எப்படிங்க ஆடாக பிடிச்சி தரதா இல்லை நீங்களாக கறியா கொடுத்துடுவீங்களா எங்களுக்கு ஆடு பிடிச்சி நீங்களே வெட்டி கொடுத்துறீங்களா சரி அப்புறம் அதில் கொடல் தலையல்லாம் இருக்குங்களா அதெல்லாம் தனித்தனியாக கொடுத்துருவீங்களா சரிங்க சரிங்க எங்களுக்கு வந்து இருபதாந்தேதி மதியம் மாட்டை நாங்கள் விருந்து போடனுங்க எனக்கு வந்து காலையில ஒரு ஒன்பது டு ஒம்பதரைகுள்ளே நீங்கள் எங்களுக்கு கறி வெட்டி கொண்டு வந்து கொடுத்துடுன்னுங்க அப்ப தான் சமைக்க ஆரம்பிக்கனுங்க சரிங்க அப்புறம் அதோட வந்து எங்களுக்கு பிராய்லர் கோழி ஒரு அஞ்சு கிலோ வேணுங்க என்ன ரேட்டுங்க ஒரு கிலோ அப்படிங்களா சரிங்க அதை ஒரு அஞ்சு கிலோ கொடுத்துருங்க சரி அதையும் இதோடையே வெட்டி சுத்தம் பண்ணி கொடுத்துருங்க நீங்கள் நாங்கள் வந்து அதை தனியாகலாம் கட் பண்ண முடியாதுங்க அப்படிங்களா அங்கே வந்து கேஎன் பாளையத்தில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் வந்து கதவு நம்பர் வந்து இருபதுங்க நான் வாங்கிக்குறங்க உங்களை மறுபடியும் நான் கூப்புடுறேன் சரிங்க உங்களுக்கு பணம் எப்படிங்க நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கிறிங்களா இல்லை நான் அக்கௌன்ட்டுக்கு அனுப்பிவிடவா சரிங்க சரிங்க சரிங்க சரி சரி வச்சுறங்கம்மா வேறு ஒன்றும் வேண்டாங்க இது மட்டும் போதுமானதுங்க இல்லை அதெல்லாம் வேண்டாங்க இது மட்டும் போதுமானதுங்க சரி வீட்டில் அவர்கிட்ட கேட்டுவிட்டு அப்புறம் சொல்லுறங்க ஆமாம்ங்க ஆமாங்க இருபதாந்தேதி காலையில ஒன்பது மணிக்கு வேணுங்க எனக்கு சமையல் ஆள்லாம் அரேஞ் பண்ணிவிட்டங்க நீங்கள் வந்து கொடுத்தீங்கனா போதுமானதுங்க

சரி வச்சிடுறங்க ம் சரி